ஹலோ விஜி பப்பா ஓ அவ் விஜி நல்லாயிருக்கேன் விஜி பாபா நீங்கள் நல்லாயிருக்கீங்களா ஓகே விஜி பப் நாங்கள் ஒரு டிரிப் போலான்ட்டிருக்கோம் ஊட்டி வரைக்கும் போகணும் உங்கள்கிட்ட டாட்டா சுமோ கார் இருக்கில்லையா அது எங்கேயாவது வாடகைக்கு போகுதா இல்லை எப்படி ஆமாம் விஜி நாங்கள் ஒரு நாளைக்கு தான் ஒரு நாளைக்கு தான் ஊட்டி வரைக்கும் போகணும் ஆறு பேர் விஜி ஆறு பேரு போகணும் நாங்கள் ஆமாம் டாட்டா சுமோ ஓகே ஆ அது நல்லா இருக்கும் டாட்டா சுமோவே இருந்தால் நல்லா இருக்கும் டைவராக யார் வர்றாங்க நீங்கள் வர்றீங்களா இல்லை டைவரு போட்டு அனுப்புறீர்களா இல்லை நான் எதுக்கு கேட்கறன்னா நீங்களாக இருந்தால் தெரிஞ்சவுங்க வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இடமெல்லாம் சுற்றிக் காட்டுவீங்க புதுசாக ஒரு பயல் வர்றான்னால் அவன் அவனுக்கு தெரிஞ்ச மாரிதான சொல்லுவான் ஓகே விஜி ஓகே விஜி நாங்கள் ஃபேமிலியோடு தான் போகிறோம் எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் ஓகே விஜி ஒரு நாள் தான் மார்னிங் சீக்கிரமாக நீங்கள் வந்துட்டீங்கனா எவ்வளோ சீக்கிரம் வர்றீங்கன்னு நீங்கள் சொல்லிடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ரெடி ஆகிக்கிறோம் விஜி ஓகே விஜி ஓகே விஜி பாய் விஜி வெச்சுர்றேன்